கோவலன் வந்து மாசாத்துவனுக்கு ஒரு மகன் இது கண்ணகி அவள் வந்து கால்சிலம்பு விற்கிறத்துக்காக மதுரை போகிறான் மதுரை போனோன்னே பாண்டிய மன்னனுடைய தேவியினுடைய சிலம்பே பொற்கொல்லன் திருடிவிட்டு இது யார் திருடின தெரியாத திருடனை பிடிக்கணுன்னு சொல்லி ராஜா சொல்லும்போது என்ன பண்ணுறார் அப்போத்தான் கோவலன் வந்து சிலம்பு விற்கிறத்துக்காக மதுரைக்கு போகிறான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் மதுரையில சிலம்பு விற்கும்பொழுது மதுரை மந்திரி என்ன பண்ணுறார் இந்தமாதிரி ராஜாக்கிட்ட போய் பொற்கொல்லன் இந்த இது இந்த சிலம்பை ராணியினுடைய சிலம்பை திருடினேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்குறார் அவனை கொண்டுவாங்குறதை கொன்றுவான்னு சொல்லி போடறார் உடனே என்ன பண்ணுறாங்க போய் அவனை கொன்று போட்டு சிலம்பாய் கொண்டாந்து கொடுக்கறான் கடைசியில் என்னாகுது கண்ணகி வந்து தீர்ப்பு கண்ணகி அதுக்கு போராடும்போது இந்த மாதிரி சிலம்பில் மாணிக்க கல் இருக்குது முத்து இருக்குது அப்படி சொல்லி சொல்லி கல்லை மதுரையில் பாண்டியன் முன்னாடியே சிலம்ப போட்டு உடச்சி அதை க அதில் மாணிக்க கல் வந்து ராஜாவோட உதட்டுல போய் விழுகிற மாதிரி பண்ணிடறான் உடனே அதைப் பார்த்து நானே கள்வன் நானே திருடன் நானே அரசன் நானோ அரசன் நானே கள்வன்னு சொல்லி கீழே விழுந்து அரசனும் செத்து போகிறான் இதனால் என்ன தெரியுது எந்த இதாக இருந்தாலும் நல்ல தீர விசாரித்து அதை முடிவுக்கட்ட வேணுங்கிறதுதான் ஒரு இது